சமீபத்தில் பார்த்திங்கன்னா பேனாவை தவிர அடுத்து பார்த்திங்கனா லேப்டாப்பு டேபு இப்படி நிறையா மாற்றங்கள் வந்துருக்குது ஆனால் எப்போதும்போல் அந்த பழைய அந்த பேனாவில் எழுதுகிறதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு